வணக்கம் எங்கள் ஊரில் வந்து முக்கியமாக நடக்கிறது வந்து திருவிழாக்கள் விழாக்கள் தான் முக்கியம் விழாக்கள் தான் எங்க ஏரியாவில் நடக்குது யாத்திரைகள் கூட அதிகம் கிடையாது வில் விழாக்கள் தான் திருவிழாக்கள் முக்கியமாக இந்த கோவில்களில் வந்து நடக்கும் அடுத்து கொஞ்சம் ஒரு டூ அவர் தேர்ட்டி கிலோ மீட்டர் தாண்டி க ஷர்ச் அப்புறம் அங்கே முஸ்லிம் இது மாதிரிலாம் இருக்கறாங்க எங்களுக்கு வந்து விழாக்கள் தான் அதிகமாக நடக்கிறாங்க உங்கள் உங்கள் சைடு எப்படின்னு தெரியல எங்கள் சைடு திருவிழாக்கள் தான் நடக்கும் அதிகமாக நடக்கிறது வந்து அந்த கோவில்களில் காமாட்சியம்மன் என்ற பெயரில் அதேபோன்று திருவிழாக்கள் நடக்கும் அதைப் பற்றி ஒன்றும் ஒன்றும் சொல்றளவுக்கில்லை திருவிழாக்கள் ஃபங்க்ஷன்னாலே ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும்னு எல்லா வரியெல்லாம் போட்டு தெருவில் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் முடிவு செஞ்சு அப்புறம்மேட்டுக்கு தான் வைப்பாங்க விழாக்கள் எல்லாமே நன்றி வணக்கம்